இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டு ஒன்போது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பத்துனு பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதிமூணு மூணு ஆயிரத தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது முப்பது மூணு இரண்டாயிரத்தி மூணு